ம் மேடம் ஆ ஷிவானி அவங்க மதர் பேசுகிறேங் மேம் நையத்து ஸ்டாண்டர்ட் பாப்பா சீ செக்ஷனு ம் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க மேம் ஒரு ஒன் மன்த் பாப்பா வர மாட்டாள் அவளுக்கு கொஞ்சம் லீவ் பெர்மிஷன் இன்னிக்கு வேணும் அதுக்காகதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலானு கால் பண்ணிணேங்க மேம்

ஆ இல்லை இல்லைங்க மேம் நீங்கள் ஆன்லைன் இது மூலயமா அனுப்பிச்சி விட்டிங்ன்னா கூட வீட்டிலே ப்ரிப்பர் பண்ணிடுறேங்க மேம் அது என்னவோ அனுப்பிச்சி விட்ருங்க நாங்கள் ப்ரிப்பர் பண்ணிடுறோம் ஆ வாட்சாப் மூலயமா கூட அனுப்பிச்சி விடுங்க மேம் அது ஆ சரிங்க மேம் அதுதான் லீவ் எனக்கு மேம் நல்லா படிக்கிறாளாங்க மேம் பாப்பா நல்லா படிக்கிறாளா ஒரளவுக்கு கொஞ்சம் பாருங்க மேம் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்ற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சம் உங்களெல்லாம் நம்பிதான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க மேம் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் படிக்கலைனா கூட ரெண்டடி போட்டு கூட கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்க மேம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரி மேம் ஓகேங்க மேம் கண்டிப்பாக ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்றேங்க மேம் ம் சரிங்க மேம் கொஞ்சம் லீவ் மட்டும் ஒன் மன்த்துக்கு வேணுங்க மேம் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலானுதான் உங்களுக்கு கால் பண்ணிணேங்க மேம் ம் சரிங்க மேம் தேங்கியூங்க மேம்